ஆ ஆ ஆமாம் சார் காய்கறி வேணும் இந்த மாதிரி ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் ஒன்று

ஆமாம் சார் கல்யாண ஃபங்க்ஷன் ஒன்று உங்கள்கிட்ட என்னென்ன காய் சார் இருக்குது

ஆ ஆ ஓகே சார்

ஆ ஆ வெங்காயம் எவ்வளோ சார் போகுது கிலோ இப்போ நம்ம பத்து கிலோ வாங்கினா கம்மி பண்ணுவீங்களா

ஆ ஆ ஆ சார் நம்மளுக்கு தக்காளி ஒரு பாஞ்சு கிலோ தக்காளி ஒரு பாஞ்சு கிலோ வேணும் ஆ ஆ அதுதான் சார் நான் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய் தானா சார் இங்கே ஸ்ட்ரெய்ட்டாக ஆ ஆ ஆ ஆ ஆ டெய்லிக்கும் ஃப்ரேஷ்ஷு தானா சார் இல்லை நம்ம வச்சுருந்தது ஏற்கனவே ஸ்டா ஸ்டாக்கில் வச்சுருந்து கொடுப்பீங்களா ஆ ஆ ஆ ஓகே ஓகே சார் ஓகே சார் ரேட்டெல்லாம் ஓகே சார் நம்மளுக்கு பார்த்து பண்ணுங்க அப்புறம் அடுத்த டைமும் நம்மளுக்கு ஏதோன்னால் நம்ம நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாம்

ஒரு காய் ரேட்டு எவ்வளோ சார்

அதுதான் சார் தேங்காய் ஒரு தேங்காய் ரேட்டு எவ்வளோ வருதுன்னு சொன்னீங்கனால் பரவாயில்ல அது பார்த்து நம்ம சட்னிக்கு

இப்போ நம்மளுக்கு ஒரு நூறு காய் தேவைப்படுதுனா எல்லாம் கம்மி பண்ணி நம்மளுக்கு ஒரு நூறு காய் தேவைப்படுது சார் அப்போ எவ்வளோ பண்ணுவீங்க ஆ ஆ ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் எல்லாமே பார்த்து பண்ணலாம் சார் ஆ அடுத்த டைம் கண்டிப்பாக நம்ம அந்த டைம் எடுத்துடலாம் சார்